கடலூர் மாவட்டம் பொருளாதாரம் வளர்ச்சி அடைய காரணமாக இருப்பது முந்திரிக்கொட்டை மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறதுனால தான் ஊர் மக்களே தங்களுடைய நிலத்துல முந்திரிக்கொட்டையை விதச்சி அதை மரமாக்கி ஒரு ஒரு வருஷத்தையும் பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை முந்திரிக்கொட்டையை பொருக்கி அதை காய வச்சு முந்திரிகொட்டை வியாபாரிக்கிட்டே விற்று முந்திரிக்கொட்டை வியாபாரி வாங்கி அதை நெருப்பில் போட்டு வேச்சு திரும்ப மக்களுட்டே எடுத்தாந்து ஒரு மூட்டையை உடைத்தால் அறுநூறுபா கூலி எனக் கொடுத்து உடைத்து அதில் பத்த பயிரு சொத்து பயிரு என மூணாக எடுத்து அதை பாக்கெட் போட்டு விற்று ஏற்றுமதி பண்ணுறதுனால கடலூர் மாவட்டம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையுது முந்திரிப்பழம் முந்திரிப்பழத்தை தொழிற்சாலையில் சரக்காக செஞ்சு அதை விற்று அதுலியும் பொருளாதாரம் வளருது அப்புறம் பலாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் எல்லாம் வெளிநாட்டில் போய் விற்று பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது உள்ளூரில் உளுந்து மல்லாட்ட கேவரு புட்டு என எல்லாத்தையும் விற்று ஏற்றுமதி பண்ணுறாங்க மல்லாட் மல்லாட்டையிலேருந்து எண்ணெய் செஞ்சு அதிலிருந்தும் ஏற்றுமதி பண்ணுறாங்க முந்திரிக்கொட்டை தோலுலையும் எண்ணெய் செஞ்சு ஏற்றுமதி பண்ணுறாங்க மல்லாட்டை தோல் அப்புறம் உளுந்து தோல் வை வைக்கோல் இதெல்லாம் எடுத்து மாட்டுக்கு அதிகமாக கொடுத்து பால்லேருந்து தயிர் வெண்ணை பால் அப்புறம் பட்டர் சீசு என பலவிதமான பொருள்களை ஏற்றுமதி செஞ்சு நாடை அதிகமாக செ அதிகமாக வளர்ந்து கடலூர் மாவட்டம் பொருளாதாரத்தில் அதிகமாக இருக்கிறது எல்லா வருஷமும் இப்படியே பண்ணுறதுனால இந்தியாவிலேயே கடலூர் மாவட்டம் தான் அதிக பொருளாதாரம் கூடிய நாடாக மாவட்டமாக இருக்கிறது முந்திரிக்கொட்டை தோல்லேருந்து எண்ணெய் பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு அதை விக்கிறாங்க முந்திரிப்பழத்துலேருந்து சரக்கு செய்யறாங்க